எனக்குன்னு எந்த குறிக்கோளும் இல்லைங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் படிக்கும் போது நம்மளும் நாலு பேரு மாதிரி படித்து பெரிய ஆளாக ஆகி நல்ல வேலை வெட்டிக்கெலாம் போய் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் அது ஒரு குறிக்கோளாக இருந்துச்சு இப்போது வந்து மேரேஜிக்கு அப்புறோம் என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் ஏன் பிள்ளைங்க காலேஜி லைஃப் காலேஜ் வந்து போகணும் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் செட்டில் ஆகணும் அந்தனுடைய கனவு தான் இருக்குதே ஒழிய எனக்குன்னு எந்த லட்சியமும் கிடையாதுங்க என்னுடைய லட்சியத்தை அடைகிறத்துக்கு எனக்கு யாரும் உறுதுணையாகவும் இருந்தது இல்ல தூண்டுகோலாகவும் இருந்தது இல்லை நானாக எது நினைக்கிறேனோ அது நடக்கும் நான் எதை எனக்கு தெரிஞ்சதை நான் செய்வேன் அவ்வளோதாங்க